நாங்கள் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வெளியூர் போய்விட்டா எங்கள் வீட்டு செடி எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லிடுவோம் அது மாதிரி அதுக ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நாங்களும் அதுக்கு அந்த செடிக்கான பாதுகாப்பு பண்ணிவிட்டு அது தாங்கிற அளவுக்கு நாங்களும் செஞ்சுருவோம் அதுக்கு மேலே லேட் ஆச்சுனால் அவங்கட்ட சொல்லிவிட்டு போயிடுவோம் அதனால பக்கத்தில் போர் பைப் இருக்குது அந்த பைப் தண்ணியும் எங்கள் வீட்டு செடி வழியாக தான் வரும் அதனால தண்ணிக்கு இப்போ பிரச்சினை இல்லை செடி எந்த ஒரு பாதிப்பும் வராது செடிக்கு அதெலாம் எந்த பிரச்சினையும் இல்லை